நான் வந்து பள்ளி மட்டும் தான் படித்தேன் நான் காலேஜிக்குலாம் போகலை பன்னண்டாவது வகுப்பு வரைக்கும் நான் படித்தேன் நான் இப்போது ஒரு ஹவுஸ் வொய்ஃபாக இருக்கிறேன் எனக்கு ரெண்டு குழந்தைக இருக்கிறாங்க அப்புறம் வந்து என்னுடைய பள்ளி அனுபவம் வந்து ரொம்ப நான் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மீனாட்சி கேர்ல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் தமிழ் மீடியம் ஸோ அங்கே எல்லாம் நல்ல கல்வி எல்லாம் நல்ல சொல்லி கொடுத்தாங்க அங்கே இருக்கிற மிஸ்சுங்க ஆசிரியர்கள் வந்து மிகவும் நன்றாக சொல்லி தந்தாங்க ஸோ நான் டென்த்துலேயும் ப்ளஸ் டூலேயும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் அப்புறம் அந்த பள்ளியில் வந்து எனக்கு அனுபவம் என் ஃபிரண்ட்சு என்னுடைய ஃபிரண்ட்ஸெலாம் என்னை நல்லா பார்த்துக்குவாங்க அப்புறம் மிஸ்சுங்கள்லாம் எதாவது கொஸ்ஸின் போய் நம்ம பார்த்தா அது வந்து சிறப்பாக அந்த ஆன்சர் எல்லாம் கொடுப்பாங்க அங்கே இருக்கிற மிஸ்சுங்கள்லாம் ஸோ என்னுடைய அனுபவம் இந்த மாதிரி அப்புறம் பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதும் போது ரொம்ப நிறைய கோச்சிங் ஸ்பெஷல் கிளாஸ்சுலாம் வச்சு நம்மளை வந்து கல்வி கல்வி கல்வி அறிவை வந்து வளர்த்தாங்க அங்கே ஆசிரியர் மற்றும் மேலாண்மை கல்வி மேலாண்மையாளர் அப்புறம் ப்ரொபோசர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நல்லா இந்த மாதிரி படிங்க அந்த மாதிரி படிங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படின்னுட்டு நல்லா எனக்கு என்கேஜ் பண்ணி கொடுத்தாங்க என்னுடைய பயணத்தில் வந்து இந்த பள்ளி என்பது டென்த்து பிளஸ் டூ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த அனுபவம் வந்து என்னுடைய என்னுடைய அனுபவம் இது தான்